சார் நான் பக்கத்தில் இருக்கற ஒரு கிராமத்துக்காக நான் போகணும் உங்கள் கேப் முன்னாடியே புக் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க நான் வந்து ஐந்நூறுரூபா தானே சொன்னேன் நீங்கள் எதற்கு ஐந்நூற்றம்பது ரூபாய் எக்ஸ்டரா சேர்த்து சொல்கிறீங்க சார் இது தப்பு தானே சார் நான் நான் புக் பண்ணிணது ஐந்நூறுரூபாய்க்கு தானே ஆனால் நீங்கள் என் கிட்டே கேட்க ஐந்நூற்றம்பது ரூபான்னு கேட்கறீங்களே சார் இது தவறான ஒரு செயல் தானே சார் நான் உங்கள் கிட்டே பணம் தர மாட்டேன் நான் உங்கள் கிட்டே பணமேக் கொடுக்க மாட்டேன் ம் வென் நெய் நான் போய் புகார் பண்ண போகிறேன் ஒன்று நீங்கள் கேப் புக் பண்ண அளவுக்கே நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா இல்லைன்னா நான் பு புகார் பண்ண போகிறேன்